புண்ணிய ஸ்தலம்னா கோவில் சர்ச்சு தர்க்கா மசூதி குருத்துவாரா அதுமாதிரி நிறையா சொல்வாங்க கோவில்லனா

கோவில்னா அந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் சில கோவில்ல ஆடு வெட்டி படைக்கிறது அதுமாதிரி இருக்கும் ஆனால் வந்து சர்ச்சுனா அப்படி இல்லை ஞாயித்துக்கிழமை அவங்க மன அமைதிக்காக மன அமைதியோடு சாமியை வேண்டி அந்த பைபிளில் இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை அமைதியாக படித்து அவங்களோடய கஷ்டத்தை தீர்த்துக்கிட்டு எல்லோரும் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்றத வேண்டிப்பாங்க தர்க்காவில் வந்து எப்படி இருப்பாங்கனா அவங்க வந்து சாமி சாமியை வந்து உருவம் இல்லாமல் உருவாக்கி அதை வந்து அவங்க எல்லா இடத்துலயுமே சாமி இருக்கும்ன்றதால அவங்க மனசார மனசுக்குள்ளேயே சாமியை நெனைச்சி ஃபுல்லாக வேண்டுவாங்க மசூதியில் அப்படிதான் அவங்க மசூதின்னும்போது அங்கே ஓதிதான் இது பண்ணுவாங்க அவங்களுக்குனு ஒரு சமஸ்கிருத மொழி மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு மொழியை உருவாக்கி அந்த மொழியில் பேசி அவங்க அந்த பிராத்தனையெல்லாம் செய்வாங்க அவங்க அவங்க கலாச்சாரத்துக்கும் இப்போ மசூதின்னா முஸ்லீம் அதுமாதிரி இருக்கிறவங்க அந்த முஸ்லீம் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்குன்னு சிறப்பு என்னன்னா ரம்ஜான் அந்தமாதிரி சிறப்பு பண்ணுவாங்க சர்ச்சில் இருக்கிறவங்களும் கிறிஸ்மஸ் அதுமாதிரி இதைதான் சிறப்பாக பண்ணுவாங்க கோவில்ல இருக்கிறவங்க தீபாவளி பொங்கல் அதுமாதிரி இதை செலிபிரேட் பண்ணுவாங்க